ஹாய் ஓலா கேபுங்களா அண்ணா நான் இந்த மாதிரி ஓலாவில் கேப் புக் பண்ணியிருக்கேன் நான் இப்போது வீட்லிருந்து திருவண்ணாமலை ரெயில்வே ஸ்டேஷன்கு போகிறதுக்கு எவ்ளோ டைம்ணா எடுத்துக்கும் டைம் வந்து இப்போது ஏனால் அந்த ரூட்டில் வந்து ஏதோ ரோட்ஸ் ரோட் வந்து புதுசாக மேம்படுத்திட்டிருக்கிறதா சொல்லிவிட்டு வேறு ரூட் வழியாக மாதிரி நம்மளை அனுப்புகிறதா சொல்லியிருக்காங்க எனக்கு சீக்கிரமாக வந்து ரெயில்வே ஸ்டேஷன் போகணும் ரெயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் ஏன் சொல்ல முடியுங்களா டைம் சு வேறு ஏதாச்சு பெஸ்ட் ரூட் ஏதாச்சு சீக்கிரமாக போகிற மாதிரி ஒரு ரூட் இருந்தால் எனக்கு அந்த ரூட்லையே எனக்கு ஃபேவராக எனக்கு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு விட விட முடியுமா டைம் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ணா டைம் கொஞ்சம் சீக்கிரமாக ரெயில்வே ஸ்டேஷன் போகணும் எனக்கு சில ஒர்க் காரணத்துனால் டைம் ட்யூரேஷன் எவ்வளோ நேரத்தில் போக முடியும்ட்டு உங்களால் சொல்ல முடியுமா சீக்கிரமாக பண்ணிக் கொடுக்கறீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ணா சீக்கிரமாக போகணும் எனக்கு உ சில ஒர்க் இருக்குது அதனால் தான் இப்போது நான் டைம் முன்னாடியே கேட்கறேன் கேப் புக் பண்ணிவிட்டு ஓகேண்ணா சீக்கிரமாக ரீச் ஆயிட்டோனா எனக்கு அது போதும் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட் ரூட்டாக எனக்கு பார்த்து கொஞ்சம் சீக்கிரமாக எனக்கு பண்ணிக் கொடுங்க ஓகேண்ணா தேங்க்ஸ்